பொதுவாக கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே ஒவ்வொரு வித்தியாசமான பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாமனார் மாமியார் பிரச்சனை இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் வந்து புருசனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து கவனிக்க முடியாதனாலேயே பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி ஒ வித்தியாசமான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் அப்புறம் பக்கத்து வீட்டில் பைப் பைப்அடியில் சண்டை வரும் அந்த மாதிரி வந்து புது புது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு வந்து கிராமத்தில் வந்து பொம்பளைங்க வந்து ரொம்ப வார்த்தைகளாகவே திட்டுவாங்க சாதாரண ஒரு பிரச்சனை வந்துட்டாலே அவங்க வந்து வார்த்தைகளை வந்து தேவ இல்லாத வார்த்தைகளை வெளியிடுவாங்க நம்ம நல்ல முறையாக இருக்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு மோசமான கேரக்டரில் வந்து மோசமான ஒரு வார்த்தைகளை பேசக்கூடிவர்களா இருந்ததுன்னா அவங்ககிட்ட போய் நம்ம வாயைக் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் சரி சமமான ஒரு அளவை வெச்சுத்தான் அவங்க பேசுவாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து யார் வாய் பேசுறாங்களோ யார் மேலே தப்பு இருக்குதோ யார் மேலே ரைட் இருக்குதோ அப்டிங்கிறதுக்கெல்லாம் கிராமத்திலல்லாம் இடமே கிடையாது நீயா நானா அப்டிங்கிறது மட்டுந்தான் பார்ப்பாங்க அதனால நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தர்கிட்ட தேவயில்லாம நம்ம வம்புக்குப் போகக்கூடாது நம்ம வேலையுண்டு நம்ம உண்டு அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம் அவங்க வந்து ஒருத்தர் வந்து வேணுமுன்னே நம்மை வம்புக்கு இழுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அமைதியாக போகிறது எவ்வளவோ நல்லது சரி நீயே பெரியாளாக இருந்துக்கோ நான் வந்து தாழ்ந்தே போய்க்கிறேன் அப்படின்னு நம்ம மனசில் வெச்சுக்கிட்டு அவள் என்னத்தயோ பேசிவிட்டுப் போகிறா அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து பேசிவிட்டு அவங்க வந்து கொஞ்ச நேரத்துலயே அவங்களே காலு காலுன்னு கத்திவிட்டு அப்படியே அமைதியாக இருந்துக்குவாங்க ஒன்னுக்கொன்று விட்டுக் குடுக்கறதுக்கு வந்து கிராமத்து மக்களுக்கு வந்து தெரியாது நீ தான் விட்டுக் கொடுக்கணும் நான் தான் விட்டுக் கொடுக்கணும் அப்டிங்கிறதெல்லாம் தெரியாது ஓ நீ பெரியவளா நான் பெரியவளா அப்டிங்கிறத பார்க்கறது மட்டுந்தான் அவங்களுக்குப் புரியும் அதனால் வந்து கிராமத்துச் சண்டையில் வந்து முக்கியமாக வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கக் கூடிய நபர்களாக இருக்கவே மாட்டாங்க அதனால வந்து யார் அதிகமாக வாய் பேசுறாங்களோ அவங்ககிட்டே நம்மளும் போய் அதுக்கு வாய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வேணும்ன்னு கெட்ட கெட்ட வார்த்தைகளாக பேசி நம்மள ரொம்ப மன உளைச்சளுக்குத் தான் ஆளாக்குவாங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து யார் வந்து தவறு செய்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக வாய் பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி உன்னுடைய இது உனக்கு உன்னையோடு போய்ட்டுப் போகுது உங்கிட்ட நான் வாய் கொடுத்தா நானும் வந்து தவறானவளாகிருவேன் அப்படின்னு சுட்டிக் காட்டிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு தள்ளிப் போகிறது தான் ரொம்ப முக்கியம் சமீபத்தில் வந்து ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு மாமியாருக்கும் ஒரு மருமகளுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது மாமியார் வந்து காலைலேருந்து வந்து மகன் வீட்டில் வந்து படுத்துக்கிட்டே இருக்கிறாங்க காலைலேருந்து வந்து தூங்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கார்ரு வேலைக்கு போய்ட்டார் வேலைக்கு போய்விட்டு மதியம் சாப்பாடு கொண்டு போகாம போயிருக்கிறாரு அப்றம் வந்து சாப்பாடு கொண்டு போகாம போனது வந்து அவங்களோடய மனைவிக்கு மட்டுந்தான் தெரியும் மருமகளுக்குத் தெரியாது மருமகள் என்ன பண்ணிருக்கிறாங்க ஒரு ஒரு பெரிய காரியத்துக்கு ஒரு ஒருத்தர் இறந்ததுக்கு விஷயமா போய்ட்டு அவங்க லேட்டாக வீட்டுக்கு வந்துவிட்டு வீட்டில் வந்து குளிச்சுட்டு துணி எல்லாம் தொவைச்சுட்டு அந்த வேலைய அவங்க செஞ்சுட்ருக்கிறாங்க ஏன்னா அது வந்து சாயந்தரம் மாலை மாலை நேரத்தில் வந்து ஒரு அஞ்சு மணி ஆறு மணி அந்த நேரத்துக்கு வந்து அவங்க குளிச்சது அவங்க கணவன் குளிச்சது குழந்தைக குளிச்சதெல்லாம் அலசிப் போட்டுவிட்டு அவங்க வந்து குளிக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த வேலைகள வீட்டுக்குள்ளயே போகாம வெளிலேயே வேலை செஞ்சுட்ருக்கிறாங்க ஆனால் இவங்க மாமியார் என்ன பண்ணுறாங்க காலையில் பத்து மணிக்கு படுத்தவங்க சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் தூங்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கிடையில அவங்க மாமனார் வர்றார் பசியில் வர்றார் பசியில் வந்து மருமகளும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலை ஏன்னா வந்து அது மத்தியானம் சாப்பாட்டு வேளை முடிஞ்சிடுச்சு இது சாயந்தரம் நேரமாக இருந்ததுனால கேக்கலை இந்த மாமியாரும் வந்து படுத்துட்டே இருக்கிறாங்க சாப்பிட்டீங்களா புடிச்சீங்களா அப்படின்னு அவங்களும் கேக்கலை அப்புறம் வந்து இது வந்து மாமியாரோடய தப்பு தான் அப்படின்னு மாமனாருக்குத் தெரியாமல் மருமகள் சா என்னை சாப்பிடச் சொல்லல வீட்டுக்குப் போனால் கவனிக்கல அப்படின்னு குற்றப்படுத்திவிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போய்விட்டாங்க வெளியே போய் அவங்க புருஷனுமும் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய்விட்டாங்க போய்விட்டு அங்கே போய் இவங்களை வந்து குற்றப்படுத்துகிறாங்க குற்றப்படுத்தி இன்னும் அந்தப் பிரச்சனை போய்ட்டே தான் இருக்குது அந்தப் பிரச்சனைக்கு வந்து தீர்வு வந்து மாமியார் தான் அப்டிங்ககிறது தெரியாமல் மருமகளயே கொறை சொல்லிட்டிருக்கிறாங்க அது எப்படி கொறை சொல்லிட்ருக்கிறாங்க அது நியாயமா அப்டிங்கிறத பற்றி நாங்கள் எடுத்துச் சொல்லிட்ருக்கிறோம் இதான் பிரச்சனை தற்போதைய பிரச்சனை